எங்கள் ஊரில் வந்துங்க கபடி விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது நம்ம பங்களாபுதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில ஒரு கிரவுண்ட் இருக்குதுங்க அந்த கிரவுண்டில் கபடி விளையாட்டு வந்து ரொம்ப பிரசித்திப் பெற்று பண்ணுறாங்க அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா பண்ணுறாங்க இன்னும் பார்க்கப்போனா எங்கள் ஊரில் வந்து பேட்மிட்டன் அதை நல்லா ஊக்குவிப்பு பண்ணுறாங்க அடுத்தது வாலிபாலு வாலிபால் விளையாடுறாங்க எல்லா ஊரிலருந்தும் வர்ற மாதிரி இருக்குது ஏன்னால் நம்மளுது டவுன் பஞ்சாயத்துங்களா எல்லா பக்கம் இருந்தும் வந்து விளையாடுறாங்க ஆனால் கபடி வந்து வருஷத்துக்கு மூணு தடவைங்க ஏதாவது தலைவருக்கு பிறந்தநாள் அந்த ஊரில் ஒரு கோயில் விசேஷம் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுங்கன்னா நல்லா பண்ணுறாங்க அருமையாக இருக்குதுங்க பசங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது நாங்களும் வேடிக்கை பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கு அடிக்கடி இந்த மாதிரி புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வெளையாட்டை எப்படியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க